பதினஞ்சி ஆறு ரெண்டாயிரம் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு நான்கு ரெண்டாயிரம் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு